நம்ம வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய தாவரங்களை வந்து ப்ப யூஸ் நல்ல முறையில் வளர வைக்கிறதுக்கு நம்ம வந்து சரியான முறையில் வந்து இந்த தண்ணீர் அதுக்கு வந்து மோட்டார்ஸ் தண்ணி அப்புறம் அதுக்கு சரியான நேரத்தில் வந்து சரியான வைட்டமின் உள்ள மருந்துகளும் அதெல்லாம் கரெக்டாக போடணும் அதுக்கப்பறமேட்டு அதிகமாக வந்து தென்னை மரம் அப்புறம் நெல் நெற்பயிர்கள் அப்புறம் அப்புறம் இன்னும் வந்து பருத்தி இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள்களாக பார்த்து உற்பத்தி செய்கிறோம் இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கனா ஒரு பத்து ஆள் தேவைப்படும் அவங்களுக்கு கூலி அவ்வளோ தான் இதை வச்சு நம்மளுடைய தொழில்நுட்ப பயன்படுத்திக்கிறோம் உற்பத்தி செஞ்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்